தண்ணீர் பஞ்சம் அப்படீங்கிறது முதலில் அந்தக் காலத்துலல்லாம் இருந்துச்சு ப பக்கத்தில் சிறுமுகை ஆறு இருக்கு அங்கே ஆ ஆறுக்குன்னா துவைக்கிறதுக்குனா அந்தக்காலத்தில் அங்கே போவாங்க வருவாங்க பட் இப்போலாம் இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஆற்றுத் தண்ணியும் போர் தண்ணியும் ரெகுலராகவும் இங்கே டேங்கில் கிடைச்சிட்டுடுருக்கு ஆற்று தண்ணி மட்டும் ரெண்டு நாள் ஒரு டைம் ஏரியா வைஸ் பிரிச்சு இந்த ஸ்ட்ரீட் வைஸூம் பிரிச்சு பிரிச்சு விடுவாங்க அதனால் இப்போ அந்தளவுக்கு எதுவும் தண்ணீர் பற்றாக்குறை இன்னும் அவ்வளோக்கா இல்லை